இ நாங்கள் இருக்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார மையம் இருக்குது ஊராட்சி சுகாதார மையம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசவம் பார்ப்பாங்க நம்ம ஏதாவது அடிப்பட்டிருச்சி இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சிக்கு அவங்க பார்ப்பாங்க ஆனால் மற்ற மத் மற்றபடிக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய அளவுக்கு படிக்க போதுமான படிக்க இருக்காது ஒருத்தர் இல்லைனா ரெண்டு பேர் அந்த மாதிரி அந்த வார்ட்டில் இருக்கலாம் சுகாதார மையங்கிறப்ப சின்னதாக தானே இருக்கும் அவன் பக்கத்து நகரத்துக்கு வந்தோம்னால் ஓரளவு அரசு மருத்துவமனை இருக்குது அங்கே வசதிகள் இருக்குது அந்தளவுக்கு நாங் ராசிபுரம் பக்கத்தில் பெரிய ஊராட்சிக்கு நான் போனது இது நகராட்சிக்கு நான் அதிகம் போனதில்லை ஆனால் ஒரு டைம் போயிருக்கேன் அங்கே மருத்துவரெலாம் நல்லா பார்த்துக்குவாங்க சுத் வார்டும் சுத்தமாக இருக்கும் பெட்டில் அட்மிட் ஆனது கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு இங் ஊசி போட போயிருக்கேன் அந்த மாதிரி பார்க்கறப்பையும் வெளியேயிருந்து நம்ம பார்க்கறப்பையும் அது வ ரொம்ப நல்லாயிருக்கும் க்ளீனாக இருக்கும் ப்ளஸ்ஸு படுக்கை வசதியும் இருக்குது ஆனால் நான் அங்கே போனதில்லைங்கிறனால தெரியல ரொம்ப நமக்கு இது வேணுனால் மாநகராட்சிக்கு வந்தோம்னால் தான் பெரிய நகராட்சி ம பே நா மாநகராட்சிங்கிறது அங்கே போனோம்னால் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது அங்கே வசதிகளெலாம் இருக்குது ஆக்சிஜன் மத்த உபகரணங்கள் அப்புறம் டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி அந்தந்த டைமுக்கு வந்து அவங்க பார்த்துக்கறது விதம் அதே மாதிரி அங்கே படுக்கை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு காலையில் பால் தருவாங்க காலையில் இய காலையில் ரெ சிற்றுண்டி தருவாங்க என்ன தருவாங்கன்னால் இட்லி தருவாங்க பால் தருவாங்க அதுக்கப்புறம் பத்து மணி அளவில் அவங்களுக்கு சோ ம இவங்களுக்கு நோயாளிங்களுக்கு பால் தருவாங்க முட்டை தருவாங்க ப்ரெட்டு தருவாங்க பழம் தருவாங்க இந்த மாதிரி அவங்க கவனிச்சுக்கிறதுக்கும் ஆள் வராங்க அதே மாதிரி மத்தியானம் சாப்பாடு பருப்பு சாதம் கீரை தயிர் இந்த மாதிரி தருவாங்க ஈவினிங் ஆனால் ஏதோ ஒரு சுண்டல் பயிர் வகைகள் தருவாங்க அதேமாரி டாக்டர்ஸ்க்கும் அப்பப்போ வந்து ட்யூட்டி டாக்டர்ன்ட்டு இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து செக் பண்ணிக்குவாங்க ஆனால் ஊருக்கு தகுந்த மாதிரி இ அங்கே வந்து மருத்துவர்கள் வந்து இருக்காங்க மருத்துவர்கள் அங்கே எப்படி இருக்காங்கன்னால் அதுதான் எங்கள் ஊர் நான் ஊராட்சின்னு சொன்ன இல்லைங்களா ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார மையம் தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நர்ஸ் இருக்காங்க செவிலியர் ஆ செவிலியர் இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் நகராட்சியில் நிறையா டாக்டர்ஸெலாம் இருக்காங்க ட்யூட்டி டாக்டரெலாம் நிறையா பேர் வருவாங்க அந்தந்த டைமுக்கு வந்து பார்ப்பாங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க ரொம்ப நமக்கு நிறைய ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னம்னா எங்கே வரணுன்னால் மாநகராட்சிக்கு தான் வரணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே நல்லா கவனிச்சுக்கிறாங்க இந்த சேவை ப இது மேம்படுத்தணுன்னால் என்ன பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் இது இன்னும் பேஷண்டெலாம் போய்கிட்ருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஏதாவது ஒரு ஃபெ ஃபெசிலிட்டி இம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிணோம்னா முதல்லே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ப பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சியில் கண்ணுக்கெலாம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இல்லை இப்பெல்லாம் இருக்குது அந்த மாதிரி நிறையா வசதி இம்ப்பு மேம்படுத்துனோம்னால் நம்ம ஆளுங்கள் வந்து ஓ ரொம்ப ந பேர் ரொம்ப தூரம் போக தேவையில்லை இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதனால் ஒரு சில இதுக்கு நம்ம நோய்களுக்கு நம்ம என்ன போக வேண்டியதாக இருக்குது பெரு நகரத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அதனால் எல்லாமே அங்கே மருத்துவம் சுகாதார மையம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குடி இருப்பவருனுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்துகிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நான் செஞ்ச சேவைகளெலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிணாங்கன்னா நம்ம பண்ணிணாங்கன்னா எல்லாேரும் போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து